எனக்கு பிடித்த பேர்டு வாட்சிங் அப் ஹீரோ அப்படின்லாம் யாரும் கிடையாது என்னுடைய ரோல் மாடல் அப்படிங்கறது எங்கள் வீட்டில் உள்ள அப்பா அம்மா என்னுடைய முன்ன அவர்கள் எல்லாமே என்னுடைய ஆ ரோல் மாடல் தான் அது மாத்திரம் இல்லாமல் பொதுவாக யார் என்று கேட்டீர்கள் என்றால் அரசியல் ரீதியாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்கள் எனக்கு மிகவும் பிடித்தவர் அவருடைய போராட்ட குணம் நேர்மை அரசியலில் பண பலம் இல்லாத காரணத்தினால் அவர் மிகவும் எளிதாக நினைக்கிறார்கள் ஆனால் அவரைப் போன்ற சிறந்த அறிவாளி யாரும் கிடையாது